சொல்லுங்க ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ கேட்குதுங்க சார்

ஹலோ சார் எங்களுக்கு தண்ணி இங்கே கொஞ்சம் கலங்கலாக வருது குடிக்கிறதுக்கு முடியலைங்க சார் அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு

அதான்ங்க சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குடிக்கிறதுக்கு ஆ சரிங்க சார் ம் சரிங்க சார் தேங்ஸுங்க சார் சரிங்க சார் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க சார் தண்ணி மட்டும் க்ளியர் பண்ணி விட்ருங்க சார் சரிங்க சார் கொழந்தைங்க குடிக்கிறதுங்க சார் அதனால் தான் சின்ன கொழந்தைங்க குடிக்கிறது சரிங்க சார் தேங்க்ஸ்